சார் எஸ்க்யூஸ்மி உள்ளுக்குள்ளே வரலாமா சார் சார் ஓகே ஓகே ஓகே சார் சார் என் பேர் கர்ணா என் பேர் கருணாநிதி சார் சார் நான் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இருக்கேங்க சபர்னல் இருக்கேன் சரி சார் நான் பனியன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன் சார் சார் இப்போ என்னோட பையன் படிக்கிறதுக்காக கொஞ்சம் நான் இப்போ ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஸ்கூல் போய் அங்கே ஆதார் கேட் கேட் கேட்டுகிட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு வரும்போது எப்படி மிஸ்ஸாச்சின்னு தெரியல ஆதார் கார்டு மிஸ்ஸாயிடுச்சு சார் இப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த ஆதார் கார்டு இங்கே உங்கள் ஆஃபீஸில் எதாவது கிடைக்குமா இல்லை இப்போ அது ஒரிஜினாலிட்டி கிடைக்குமா எப்படின் தெரியல சார் எனக்கு கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி தர முடியுங்களா சார் ஆமாம் ஆதார் கார்டு அதே இதில் கிடைக்குமான்னு கேட்குறேன் சார் ஆ தெரியும் சார் சரி சார் சரி சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் சரி சார் சார் எனக்கு அந்த ப்ரொசிஜர்லாம் தெரியாது சார் நீங்களே இது பண்ண முடியும் அது நீங்களே இது பண்ணி தந்துடுருவீங்களா ஆ ஓகே சார் இந்த நம்பர் தான் சார் இதுதான் நாம பேசிட்டு ஓ ஆமாம் சார் ஆமாம் சார் எங்கள் மு வ எங்கள் ஆமாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்பர் தான் சார் இது

சரி சார் சரி சார் என்னான்னது என்ன ப்ரூஃப் சார் வேணும் ஆமாம் சரி சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் ஆ பணம் எதாவது வேணுமா சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே ஓகே அப்போ நான் இங்கே ல கம்ப்யூட்ரு சென்டர் போனால் அதுக்கு செலவாகும் ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் வரேன் சார் வரேன் சார்